ம் வெல்கம் ஆமாம் சொல்லுங்கள் ஆ ஓகே ஆ யெஸ் மேம் இப்போ வந்து இங்கே ரூம்ஸ் அவைலபுலாதான் இருக்கு ஏசியும் இருக்கு மேம் நான் ஏசியும் இருக்கு உங்களுக்கு இப்போ பார்த்திங்னா இப்போ த்ரீ மெம்பர்ஸ் தங்குறமாதிரி இருந்துச்சு அப்படினா பர் டே வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து கலெக்ட் பண்ணுறோம் கேர்ள்ஸ்ன்றதுனால் நீங்கள் ரெண்டு ரூமாக செட் பண்ணிக்கிறிங்களா இல்லை ஒரே ரூமாகதான் உங்களுக்கு வேணுங்களா இருக்கு மேம் இப்போ உங்களுக்கு வந்து ஒன் டே வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட் நீங்கள் பே பண்ணுறமாரி இருக்கும் மேம் இல்லை இல்லை ஃபுட்டெல்லாம் நீங்கள்தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும் நீங்கள் வேணும்னா நீங்கள் பே பண்ணிங்கனா நாங்கள் ஃபுட் அரேஞ்ச் பண்ணித்தருவோம் டைமுக்கு நீங்கள் வந்து சிக்ஸ் தௌசண்ட் பர் டே பே பண்ணணும் இப்போ நீங்கள் எத்தனை டேஸ் தங்கப் போறிங்கனு நீங்கள் முன்னாடியே எங்கள்கிட்ட இன்பார்ம் பண்ணனும் ஏன்னா அதுக்கு தகுந்தாப்பல தான் நாங்கள் அரேஞ்ச்மென்ட் பண்ண முடியும் சரி ஆ இல்லை மேம் டிஸ்கவுண்ட்லாம் இல்லை ஏன்னா சீசன் இல்லைங்களா அதனால டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது பட் நாங்கள் வந்து சிக்ஸ் தௌசண்ட் தான் மேம் நாங்கள் வந்து இப்போ ரெகுலராக வாங்கிட்டுயிருக்கோம் ஓகே ஓகே அட்வான்ஸ் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்துருக்கிங்ளா ஓகே உங்களோட ஆதார் கார்டு கொடுங்க ஆதார் கார்டு வெரிபை பண்ணிவிட்டு நான் தந்துர்றேன் ஒரு ஜெராக்ஸ் ஒன்று வேணும் அன் தென் வந்து ஒரு ஆப் பேமெண்ட் அதாவது இப்ப த்ரீ தௌசண்ட் நீங்கள் பே பண்ணா மட்டுந்தான் நான் உங்களை கன்பார்ம் பண்ணி புக் பண்ண முடியும்

த்ரீ தௌசண்ட் கொடுத்தாப் போதும் மூண் நாளைக்கு இல்லை மேடம் நீங்கள் அட்வான்ஸ் வந்து த்ரீ தௌசண்ட் கொடுத்தாப் போதும் நீங்கள் வெக்கேட் பண்ணும்போது எனக்கு ஃபுல் அமௌண்ட் பே பண்ணால் போதும்

ஓகே ஓகே ஓகே மேம் நீங்கள் வந்துருக்கனால் தான் மேம் இல்லைனா நீங்கள் கரெட்டாக நீங்கள் டேட் சொல் நீங்கள் கரெட்டாக டைம் சொன்னால்தான் நான் வந்துவிட்டு ஏன் ஆன்லைன்லயும் நாங்கள் புக் பண்ணிக்குவோம் அதனால நாங்கள் வந்துவிட்டு கரெட்டாக அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் அரேஞ்ச் பண்ணித் தருவோம் மேம் நீங்கள் அவங்களுக்கு தனியா பே பண்ணுறமாரி இருக்கும் ஓகே மேம் ஓகே மேம் பைனலாக பார்த்துக்கலாம் மேம்